இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு